நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனம் வந்து என்னை என்னுடைய மனதை வந்து ரொம்ப மனதுக்கு ரொம்ப இதமான இதமானதாக இருந்தது அது ஏன்னாக்கால் கடவுள் எப்பயுமேவே நம்ம எந்த ஒரு சூழ்நிலைகள் இ வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அவரை என்னுடைய கைகளிலே அவர் பொறித்து வைத்துள்ளது போல் அந்த வசனம் இருந்ததுனால் அதை எப்பவுமே என் மனதுக்கு ஒரு இதமான ஒரு இதுவாக இருந்துச்சு